நாங்கள் கடலூர் மாவட்டத்தில் நாங்கள் வந்து நிறைய இப்போ எங்க எங்க தெருவிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா முஸ்லீம்மு கிறிஸ்ட்டினு எல்லாம் ஒன்றா தான் வந்து வளர்ந்தோம் என் ஃப்ரெண்ட்ஸெல்லாம் நிறையா பேர் கிறிஸ்ட்டின் முஸ்லீம் தான் எனக்கு இருக்காங்க எங்களுக்கு இதை விட இந்து ஃப்ரெண்ட்ஸ்ஸை விட அவங்க நாங்கள் ஏதாவது செஞ்சால் நாங்கள் படைக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு அதை கொடுத்துடுவோம் ஏன்னால் அவங்க இனத்தையும் நாங்கள் வந்து மதிப்போம் அதேமாதிரி அவுங்களும் வந்து இப்போது இந்த பீஃப்பெல்லாம் செஞ்சாங்கன்னா எங்களுக்கு தரமாட்டாங்க எங்களுக்காக வந்து வேறு ஏதாவது தனியாக வாங்கி செஞ்சு எனக்காக நிறையாவாட்டி அவங்க வீட்டிலலாம் செஞ்செல்லாம் கொடுத்துருக்காங்க அந்தமாதிரி வந்து நாங்கள் எங்களுக்குள்ளே நல்ல பாசமாகவே இருப்போம் எங்கள் எங்கள் ஃபேமிலியுமே அந்த மாதிரி ரொம்ப க்ளோசாகவுமே இருக்கோம் அதுவும் அதுமட்டும் இல்லை நாங்கள் எல்லாம் வந்து பள்ளிக்கூடம் போனதிலேர்ந்து எல்லாமே ஒன்றாதான் இருந்தோம் ஒரே கல்லூரிக்கு போனோம் ஒரே பள்ளிக்கூடம் போனோம் நாங்கள் எங்களுக்குள்ளே எந்த நல்ல ஒரு இணக்கம் இருந்தது அப்புறம் நான் அப்புறம் வந்து பழங்குடியினர் பற்றி என்ன அப்படின்னா எங்கள் எங்களுடைய இதில் நாங்கள் வாழற சுற்றுவட்டார சில பழங்குடியினர் கொஞ்சம் பேர் இருக்காங்க அவங்க இங்கே வந்தப்போ நாங்கள் எங்களால் முடிஞ்ச உதவியை அவர்களுக்கு நாங்கள் செஞ்சோம் எங்கள்கிட்ட ஏதாவது அவங்களுக்கு பொருள் தேவைப்பட்டுது அப்படின்னா அவங்க வந்து புதுசில அவர்களுக்கு ஏதும் பெரிசா வந்து இங்கே வந்து அந்தளவுக்கு பழக்கம் இல்லை அதனால் எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செஞ்சோம் அவங்க அவங்க அந்தமாதிரி நிறையா பொருள்கலாம் அவங்க கையாலையே செஞ்சு விற்கறதையும் பார்த்துருக்கோம் நிறையா